பூவை அமுதன் எழுதிய சிந்தனையாளர் சாக்ரட்டிஸ் என்னும் நூலில் சாக்ரட்டிஸின் வாழ்க்கை வரலாறு பற்றிய குறிப்புகள் இடம் பெற்றிருக்கும் அது சாக்ரட்டிஸ் உண்மையான அறிவாளி கிடையாது அவருக்கு அறிவு என்பதே இல்லை நயவஞ்சகன் பொய் மெய் என பிரித்து பேசுபவன் மக்கள் அறிவை மயக்கி ஒழுக்க கேட்டினை உருவாக்குபவன் எனவே அவனுக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று மரண தண்டனை அவருக்கு அளிக்கப்பட்டது உண்மையின் வளர்ச்சி தீவிரமான எதிர்ப்புலதானே அதிக வேகமாக இருக்கும் இந்த குற்றங்கள் அனைத்தும் அந்நாட்டு நீதிபதிகளால் ஏற்கப்பட்டு சாக்ரட்டிஸ் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது இதில் ஒரு அருமையான மேற்கோள் நண்பர்களே என்ன ஒரு ஆச்சர்யம் பாருங்கள் இறைவன் இன்பத்தையும் துன்பத்தையும் அடுத்து அடுத்து தருகிறான் காலையில் என்னுடைய கால்களில் பூட்டப்பட்டிருந்த விலங்கு எனக்கு சுமையாக வேதனையாக துன்பத்தை அளிப்பதாக இருந்தது இன்று நச்சிக்கோப்பையில் இருந்து நான் நஞ்சினை அருந்தும் முன்பு என் காலில் இருந்து விலக்கப்பட்ட விலங்குகளால் என்னுடைய துன்பம் தீர்ந்து இன்பம் ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு மேற்கோளில் அவர் கூற வரும் கருத்தானது அதாவது வாழ்க்கையில் துன்பமும் இன்பமும் அடுத்து அடுத்து நிகழும் துன்பம் வரும் வேளையில் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் இன்பம் வரும் வேளையில் கட்டாயம் அதனை அனுபவிக்க வேண்டும் என்கிறார் இது என்னுடைய வாழ்வில் நூறு சதவிகிதம் கட்டாயம் ஒத்துப்போகிறது சில நேரங்களில் சில மனிதர்களால் நான் காயப்படும்பொழுது வாழ்வே வெறுத்தது போன்று வெறுமையானதாகவும் தனிமையானதாகவும் உணர்ந்து ஒதுங்கி நின்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன எதற்காக இந்த வாழ்வினை நாம் ஏற்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் என்ற எண்ணங்கள் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் அதே நாளில் காலையில் இந்த மாதிரி எனக்கு தோன்றினால் மாலையில் என்னுடைய மனம் சாந்தம் ஆகிவிடும் காரணம் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சுற்றி இருக்கும் சூழல் மாறும் நிலை இவற்றின் அடிப்படையிலே இந்த மாற்றம் இருக்கும் அப்பொழுதெல்லாம் சாக்ரட்டிஸ் கூறிய இந்த வார்த்தைகள் என் நினைவிற்கு வரும் ஆம் உண்மைதான் இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான் வாழ்க்கை துன்பம் வந்தால் துன்பம் மட்டுமே நிலைக்காது இன்பம் வந்தால் இன்பம் மட்டுமே நிலைக்காது இரண்டும் மாறி மாறித்தான் வரும் இதனை ஏற்கும் மனப்பக்குவத்தை வாழ்க்கையில் நாம் உருவாக்கிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய மனதில் எழுந்துக்கொண்டே இருக்கும் இது தான் நான் படித்த புத்தகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த மேற்கோள்